தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிகமாக வந்து அவங்க செல்வாக்கு செலுத்துகின்ற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோயில் அதாவது வந்து கோயிலில் வந்து ஹிந்துஸ் வந்து கோயிலில் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கோ கோயிலில் வந்து அவங்க செலவழிக்கிற அந்த செல்வங்களும் அவங்க வேண்டுதலுக்கான நிறவேத்துற பல விஷயங்களும் அவங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்க வாழ்வே வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான பல பல செல்வங்கள் அவங்க சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது எல்லாமே கோயிலுக்கானதாக தான் இருக்கும் அங்கே வந்து அவங்க வந்து அவர்களோட மதத்தையும் மொழியையும் அவங்க கலாச்சாரத்தையும் அனைத்தையுமே அவங்க வந்து கோயிலுகளுக்காக அதிகமாக செலவிடுறாங்க அதேபோல் அவர்களோட கல்யாணத்தில் அப்போ இந்த மாதிரி சில வந்து மங்களமான நிகழ்வுகள்ல வந்து அவர்களோட செல்வாக்கான விஷயங்கள் பல விஷயங்கள வந்து அவங்க காட்டுவாங்க இப்போ வந்து அவங்க ஒரு கோயிலில் வந்து அவங்க சில சில வே எ சில மக்களை கலாச்சார சரிப்படியான சில வே சே மதக் மத வழிபாடுகள வந்து அவங்க வந்து ரொம்ப செ செல்வ செழிப்பா அதை வந்து ரொம்ப சே பணம் செலவழிச்சா தான் அவங்க வந்து அதை நிற சே அதை நிறைவேத்துவாங்க அதே மாதிரி அவங்க கலாச்சார விஷயங்களுக்காகவும் அவர்களோட செல்வங்களை வந்து அவங்க அதிகமாக செலவழிக்கிறாங்க அதில் வந்து அவர்களோட மொழி அவங்க பண்பாடு போன்றவை எல்லாமே தெரிகிறது அதனால் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருமணங்களிலும் மதம் சார்ந்த மதம் சார்ந்த பல செயல்களிலும் வந்து அவர்களோட செல்வாக்கு தன்மையை வந்து அதிகமாக காட்டுறாங்க